பின்தங்கிய சமூகங்களில் வந்து கல்வி வசதி வந்து இப்போ தமிழ்நாடு அரசு மிகவும் மேலே கொண்டு வந்துகிட்டு இருக்கு இது வந்து மிகப்பெரிய தலைவர் காமராஜர் காலக்கட்டங்கள்லயிருந்தே இது வந்து மிகப்பெரிய எல்லோருக்கான படிப்பு எல்லோரும் படிக்க வேண்டும் அப்படின்ற அந்த மிகப்பெரிய மனிதர் நல்ல கல்வித்திட்டங்களை எடுத்து கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டிற்க்கு மிகப்பெரிய சேவையாற்றி இருக் இருக்கிறார் இது வந்து அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எப்படி உபயோகப்படுத்தி படுகிறது என்றால் ஒரு வங்கிக்கு போகும் போது கூட அந்த ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு போல் ஒரு சின்ன விஷயங்கள்லயிருந்து பெரிய அளவு வரைக்குமே வந்து நமக்கு உபயோகமாக பயன்படும் பயன்படுவதாக உள்ளது ஒரு ஒருத்தரோட ஒருத்தரோட பொருளாதார நிலை மிகவும் ஏழ்மை நிலையிலருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எல்லா விது விஷியங்கள்லையுமே வந்து மேலே வரத்துக்குண்டான அமைப்புகளில் இந்த சமூக கல்வி வசதி மிகவும் அருமையாகவே உள்ளது மிகவும் அதே போல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரு வாழ்க்கையில் இந்த வ இந்த இட ஒதுக்கீடு அப்படின்ற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பேர் பெற்று இருக்கு அதே போல் மிகவும் முற்படுத்தப்பட்டோர் போன்றவர்களும் இப்போ இப்பொழுது ஆரம்ப காலக்கட்டங்களில் அவங்க ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருத்திருக்காங்க ஆனால் இப்பொழுது மிகவும் முற்படுத்தப்பட்டோர் மிகவும் ஏழ்மையான நிலமையில் இருந்து கொண்டு இருக்கின்னார்கள் அவர்களுக்கும் இந்த இட ஒதுக்கீடு இட வசதிகள் கொடுத்து இந்த தமிழ்நாடு அரசு உதவி செய்தால் தமிழ்நாடு என்பது இந்தியாவிற்கே முதன்மை மாநிலமாக திகழும் என்பதில் மாற்று கருத்து இல்லை